வணக்கம் சார் என்னோட பேன் கார்டில் சிவான்னு பெயர் இருக்குதுங்க சார் அதை வந்து நான் வந்து ஜீவான்னு மாற்றணும் என்ன காரணன் பார்த்தீங்கன்னா ஜாதகப்படி அந்த பேர் வந்து எங்கள் குல தெய்வத்துக்கு வந்து ஆகாதுன்னு சொல்லி இந்த சிவான்ற பேரை வந்து ஜீவான்னு நான் மாற்றணும் சார் எல்லா ப்ரூஃபுலையும் அது வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அஃபிஷியலாக வந்து சிவான்ருக்க நேம்மை வந்து நான் ஜீவான்னு மாற்றணும் சார் அதுக்காக என்னோடய பேன் கார்ட்லையும் சிவான்ற பேரை வந்து ஜீவான்னு நான் மாற்றணும் அதுக்கு நான் என்னென்ன ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அது சமர்ப்பிச்சு எத்தனை நாள்ல எனக்கு அது பெயர் மாற்றம் ஆகும்னு எனக்கு கொஞ்சம் தகவல் சொல்ல முடியுங்களா சார்